எங்கள் ஊரில் தேட்டர்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸாக இருக்கும் படம் பார்க்க போனோன்னால் வரும் போது ஒரு ஃபுல்ஃபில்னஸ்ஸோடு வரலாம் பார்த்த சேட்டிஸ்ஃபெக்ஷனோடு வரலாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னால் தேட்டர் நேம் வந்து வாசு தேட்டர் அப்பறம் கார்த்திக்கு தேட்டர் அப்பறம் பரணிக்கா காசி இந்த மாதிரி நிறைய இருக்குது அங்கே நிறையா ஸ்பெசிஃபிக்கான நமக்கு என்ன அக்ஸ எதிர்பார்த்து போகிறோமோ அதுப்படி எல்லாமே அங்கே இருக்கும் இப்போ எக்ஸ்சாம்புளுக்குச் சொல்லணுன்னா ஃபோர் கே டோபீஸ் சவுண்ட் சிஸ்டம் அந்த மாதிரி நிறையா இருக்கும் படம் பார்க்கம் போது ஒரு நல்ல ஒரு தெளிவாக க்ளீயராக பார்க்குறா மாதிரி இருக்கும் சவுண்ட்லேருந்து எல்லாமே நல்ல தெளிவாக இருக்கும் அப்பறம் சீட்டிங்ஸ்லாம் நல்ல கம்ஃபர்ட்டபுளாக இருக்கும் அப்பறம் ஃபுல்லாக ஏசி ஏசியாக இருக்கும் எல்லாம் அப்பறம் ஃபுட்டு ஸ்நாக்ஸு எல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் நல்லா கிடைக்கும் அப்பறம் ஃபேம்லியாக போனோன்னாஆல் நல்லா எண்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு வரலாம் இப்போ ரீசெண்ட்டாக வந்துருக்கற நிறையா மூவி நிறையா ஃபேமஸ்ஸான ஆக்ட்ரெஸ் வச்சு நடக்கிற மூவி அதெல்லாம் அந்த டைமில் போய் பார்க்கலாம் டிக்கெட்ஸ்லாம் வந்து ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஃபிஃப்டி ரேஞ்ச்குள்ள தான் இருக்கும் ரொம்ப காஸ்ட்லியாகலாம் இருக்காது ஆவ்ரேஜ் எல்லோருமே போய் பார்க்கக் கூடிய அளவுக்குத் தான் இருக்கும் ஒரு தௌசன் ருபீஸ் இருந்துச்சுன்னால் போயிட்டு ஃபேம்லியோடு பார்த்துட்டு நல்லா எண்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு வரலாம் நல்ல ஃபன் பண்ணலாம் நமக்கு சேஃப்டியாக இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் அங்கே போயிட்டு நமக்கு த்ரீ ஹவர்ஸ் எப்படி போகுதுன்னே தெரியாது நல்லா ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃபேம்லி கூடவும் போகலாம் போயிட்டு வரும் போது நம்ம வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸ்னோடு தான் வருவோம் தேட்டருக்குப் போயிட்டு வரும் போது எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ்ன்னாஎல் இந்த நாலு தேட்டர் தான் நிறையா இருக்குது ஒவ்வொரு தேட்டருக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் ஒரு ஒரு தேட்டரில் ஏசி நான்ஏசி அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஒரு தேட்டரில் ஸ்நாக்ஸ்லாம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அந்த மாதிரி